மற்ற மொழியின் தாக்கத்தால தமிழ்மொழி வந்து இப்போது பயன்பாட்டுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து பழங்காலத்த வந்து ஒப்பிட்டு பாக்கிறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா மற்ற மொழிகளுமே வந்து மக்கள் இப்போது பயன்படுத்திட்டு வர்றாங்க அதை கற்றுக்கிட்டு வர்றாங்க இப்போது தமிழ் மொழியும் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெருசாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் மற்ற மொழியின் தாக்கத்தால் பழங்காலத்த வந்து நம்ம ஒப்பிட்டு பாக்கிறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு